இந்தியாவில் பார்த்தீங்னா கோடைக்காலம் குளிர்காலம் மழைக்காலம்னு பருவம் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு நான்கு மாதங்களுக்கும் பருவம் நிலை மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்புறம் டெல்லியெல்லாம் பார்த்தீங்னா பனிப்பிரதே பனி அதிகமாக தான் இருக்கும் காஷ்மீர்லேயும் எடுத்துக்குட்டனா பனிப்பிரதேசம் தான் அங்கே குளிர் அதிகமாக தான் இருக்கும் அப்புறோம் டிசம்பர் மாசமெலாம் பார்த்தீங்னா மழையெல்லாம் அதிகம் மழைக்காலம் மழையெல்லாம் அதிகமாக தான் இருக்கும் அதில் ரீசன்ட்டாக சென்னையில் கூட ஏதோ சுனாமியெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க அப்புறோம் தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களிலும் பழைய மழைக்காலத்தில் பாதிக்கப்பட்டாங்க